ஜலதோஷம்லாம் இருந்துதுன்னால் எங்கள் வீட்டில் நான் வந்து என்ன பண்ணுவேன்னால் துளசி கற்பூரவள்ளி மிளகு மஞ்சள் இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த கஷாயத்த வந்து நம்ம குடிக்கும்போது நமக்கு சப்போஸ் நெஞ்சில் கட்டி இருக்கிற சளி இது எல்லாமே நமக்கு க்யூராக வெளியே வந்துடும் அதுக்கப்புறம் வந்து நமக்கு தொடர்ந்து இருமல் இருந்துகிட்டே இருக்குதுன்னால் கொஞ்சம் நம்ம மஞ் மிளகுத் தூளோடு கொஞ்சம் தேன் கலந்து சாப்பிட்லாம் இல்லைன்னா பாலில் வந்து மிளகுத்தூளு மஞ்சள் இதையெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு நம்ம குடிக்கும்போது நமக்கு அந்த இருமல் அதுக்கப்புறம் நமக்கு நெஞ்சு சளி இது எல்லாமே சீக்கிரம் நமக்கு க்யூர் ஆகி நமக்கு ஒட உடம்புக்கே வந்து நல்லாயிருக்கும்